ஹலோ ஐஸ் சர்வீஸா ஆ மேம் என்ன ஐஸ் இருக்குது போனால் இருக்குதுனால கோ கோன் ஐஸு எவ்வளவு நாலு கோன் ஐஸு நாலு கோன் ஐஸு நாலு கோன் ஐஸூ சாக்லைட் ஐஸூ ஒன்றுங்க

நல்லாயிருக்குங்களா நல்லாயிருகுங்களா ஆ

ம் ஆ ஆ தேங்க்யூ ரொம்ப டேஸ்டாக இருக்குங்களா சாக்லேட்டு எவ்வளோ ரேட்டு

கொஞ்சம் கம்மி பண்லாம்லை ரேட்டு ஆ

ம் சரி

ஆ சரிங்க ஐஸ்க்ரீம் மட்டும்தான் இருக்கா வேறு எது இருக்குதுங்களா ம் சரி நாலு கோன் ஐஸு சாக்லைட் ஐஸு கொடுத்துட்ருங்க கேக் கிடைக்குங்களா கேக்கு கேக்கு ஆ சரி ம்

ம்ம் ம்

ஜெல்லி ஐஸ் எல்லாம் இருக்குதுங்களா சரி வேண்டாம் விடுங்க அது வேண்டாங்க வேண்டாங்க இந்த ஐஸ் மட்டும் போடுங்க ம் சரிங்க ஆ சரி நான் ரெண்டு ஐஸுமே கொடுங்க